நான் ஸ்கூலுக்கு பள்ளியில் படிக்கும் போது ஓவியப் போட்டிலெலாம் கலந்துருக்கிறேன் கண்காட்சியில் பார்த்துருக்குறேன் அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறது ஓவியங்கள் கண்காட்சியில் புது புதிய டிசைனில் எல்லாம் எல்லாமே கைப் பொருகளெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அல்ல அதெல்லாம் பார்த்துருக்கேன் அதில் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும் ஏதாவது பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தெரியாதவர்களுக்கு சொல்லி தரது இந்த கூடை பின்னுறது அந்த மாதிரி இருக்குது இல்லையா நிறைய கைப்பொருள்கள் செய்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எனக்கு மீதியெல்லாம் அவ்வளோவா கற்றுக்கல கொஞ்சம் கொஞ்சமாச்சும் தெரியும் கொஞ்சமாச்சும் கற்றிருக்கேன் அவ்வளோ இது வரையும்